இப்போது சமையல் கலைகளில் வந்து சிறந்தவங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் சொல்லுவாங்கள் ஆனால் இப்போது எனக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையில் வந்து குக்கிங்னால் எனக்கு பிடிக்காது அந்த அளவுக்கு இன்டெரெஸ்ட்டும் இருக்காது எங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னால் பொம்பளையாக பிறந்தா வந்து சமைக்க கற்றுக்கணும் சமையல் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அதில் வந்து அப்போதைக்கி விருப்பம் இல்லை ஒரு ஒரு முறையும் எங்கள் வீட்டில் ஏதாச்சும் சமைக்கும் போது எங்கள் அம்மாவோ இல்லை எங்கள் பாட்டியோ வந்து எனக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க ஆனால் அது வந்து எனக்கு வெறுப்பாக தான் இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் அதில் இன்டெரெஸ்ட்டே இல்லை ஒருமுறை நான் வந்து என்ன பண்ணிணேன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து சும்மா சின்னதாக கொஞ்சம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் அதை வந்து பண்ணிணேன் அதை வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாேருக்கும் வந்து நான் அதை கொடுக்கும்போது எல்லாேரும் சாப்பிட்டு ரொம்பவே நல்லாயிருக்குது நீ வந்து சமையலை நல்லாவே பண்ணுற அப்படினு சொல்லிட்டு ஒரு என்கரேஜ் பண்ணிணாங்க என்ன அதுலிருந்து எனக்கு சரி என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்கலே அப்படின்னு சொல்லிட்டு அதுலிருந்து ஒரு இன்டெரெஸ்ட் எனக்கு வந்துச்சு ஸோ அதை நான் ஸ்போர்டிவ்வாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பித்தேன் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படினு சொல்லி சொன்னாங்க எனக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் எனக்கு என்னென்னல்லாம் சமைக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்பவே சொல்லி கொடுத்தாங்க அதனால் வந்து எனக்கு என்னுடைய சமையலும் வந்து நல்லா இருக்குது அது வந்து ஃப்யூசருக்கு எனக்கு வந்து உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாதான் வந்து எல்லாமே தேவையான எல்லாத்தையுமே கொடுத்து என்னென்ன சமைக்கணும் எப்படி சமைக்கணும் எத்தனை பேருக்கு சமைக்கும்போது எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவங்க எனக்கு ஒன்னொன்று சொல்லி கொடுத்தாங்க எந்த மாதிரியான சமையலை வந்து எப்படி பண்ணணும்னு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இந்தியன் ஃபுட் மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் ஃபுட்ஸ் சைனீஸ் ஃபுட்ஸ் அந்த மாதிரிக்கூட நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் எல்லாமே வந்து சூப்பராக வந்துச்சு இதுதான் வந்து என்னுடைய பொழுதுபோக்காக இருக்கிறதுக்கு என்னுடைய அம்மாவும் பாட்டியும் பங்கெடுத்துக்கிறது